புதிதாக பிறந்த குழந்தைகளை வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதுலையும் பார்த்தீங்கன்னா முதல் மூணு மாதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த குழந்தை வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுக்கிட்டே இருக்கும் முதல் மூணு மாதத்துல கண்டிப்பாக டெய்லியும் ஒரு ஒரு மண்நேரத்துக்கு ஒருக்காவாது அழுதுக்கிட்டே இருக்கும் அது நமக்கு தெரியாது எதனால அழுகுது அதுக்கு உடம்பு சரி இல்லையா இல்லை அதுக்கு பசிக்குதா அது நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் வந்துவிட்டு ஒரு ஒரு நிமிஷமும் அது வந்து எதனால் என்ன பிரச்சனை அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் அதுக்கு நினைவு தெரியுமே ஆரம்பிக்கும் அது பார்க்கும் எல்லாரையும் பார்க்கும் எல்லாருக்கூடையும் பேச முயற்சி பண்ணும் நம்ம வந்து அதற்கப்பறமும் கவனமாக பார்த்துக்கணும் முதல் ஒரு வருடம் வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதற்கப்பறம் மூணு மாதம் கழிச்சு தவழ்ந்து விழுகும் அதற்கப்பறம் ஒரு ஆறாவது மாதத்துல வந்து தவழ்ந்து போகும் தவழ்ந்து விழுகும் அதற்கப்பறம் வந்துவிட்டு எட்டாவது மாதத்துல வந்து ஸோ நடந்து பழகும் அந்த நடந்து பழகுறத்தில் வந்துவிட்டு நம்ம ரொம்ப உதவி செய்யணும் அவங்க வந்து குழந்தைகளுக்கு முதல் வருஷத்தில் உணவு வந்து ரொம்ப முக்கியம் என்னென்ன உணவு கொடுக்கணும் இதை எல்லாம் நம்ம தெரிஞ்சுகிட்டு தான் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஏன்னா அந்த குழந்தைங்கள் வந்து அழுகும் அது உணவு சேரலையா இல்லையா அது நமக்கு எதுவுமே தெரியாது அந்த உணவு கொடுக்குறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த உணவு கொடுக்கணும் அதை முதலில் தெரிஞ்சுகிட்டு தான் கொடுக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா முதலில் மூணு மாதத்துக்கு வெறும் பால் மட்டும் தான் கொடுக்கணும் தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும் தாய்ப்பாலை தவிர வேறு எதுவுமே கொடுக்கக் கூடாது தாய்ப்பாலுக்கப்புறம் ஒரு மூணு ஆறாவது மாதத்துல வந்து அதற்கப்பறம் பவுடர் பால் எதுவுமே கொடுக்கக் கூடாது பவுடர் பால் கொடுத்தோம்னா ரொம்ப நிலமா மோசமாயிரும் குழந்தைகளுக்கு உடம்பு சரி இல்லாமல் போயிரும் சாப்பாடு எதுவும் கொடுக்க முதல் ஒரு வருடத்து வரைக்கும் சாப்பாடு எதுவுமே கொடுக்கக் கூடாது தாய்ப்பால் தான் கொடுக்கணும் தாய்ப்பால் கொடுத்துட்டு அதற்கப்பறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு கொடுக்கணும் மாட்டு பால் கொடுக்கணும் பசும்பால் கொடுக்கணும் எருமை பால் கொடுக்கணும் இந்த மாதிரி பாலுக்கப்புறம் அதற்கப்பறம் சாப்பாடு கொடுக்கணும் சாப்பாட்டுலர்ந்து அப்படியே படிப்படியாக நகர்த்தணும் தயவு செஞ்சு பவுடர் பால் மட்டும் கொடுக்கக் கூடாது